நான் செஞ்ச கலைப்பொருள் ஒன்றை என் நண்பருக்கு பரிசாக கொடுத்துருக்குறேன் அவர் பிறந்தநாள் பரிசாக நிறைய நாள் கொடுத்துருக்கன் பதினேழு ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறில் இவர் பிறந்தாரு இவருக்கு வந்து நான் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்து பதினஞ்சில் ஒரு வாழ்த்து அட்டையை பரிசாக கொடுத்துருக்கன் நான் செஞ்ச ஃப்ளவர் வாஷ் ஒன்று பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்து பதினேழுல் அவருக்கு பரிசாக கொடுத்துருக்கன் அதே மாதிரி நான் செய்த கலைப்பொருள்ன்னு பார்த்தாக்க வாழ்த்து அட்டை ஒன்று கொடுத்துருக்குறேன் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்துலையும் அவருக்கு நான் கொடுத்துருக்கன் இதனால் வந்து எனக்கு கடையில் வாங்கறதை விட நானே செஞ்சு கொடுக்குறதுல எனக்கு ஆர்வம் அதிகம் ஆயிடுச்சு நான் செய்யறது செஞ்சு கொடுக்குறதுனால என்னுடைய மனசில தன்னம்பிக்கையும் ஆர்வமும் புதிய நிறைய ஐடியாஸெல்லாம் வந்தது ஆனால் இதுவே தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சேன் தொடர்ந்து செய்ய ஆரம்மிக்கும்போது நிறைய கலரான பேப்பர்ஸ்ங்கள வாங்கிட்டு வந்து அதை கட் பண்ணி நிறைய ஃப்ளவர்ஸ் வீட்டுக்கு வீட்டில் அலங்காரப்பொருட்கள்லாம் நிறைய செஞ்சுருக்கன் இதுவும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் பட்டம் செஞ்சு கொடுக்கும்போது அவர்கள் வந்து அந்த பட்டத்தை விட்டு மகிழ்ச்சியோடு விளையாடுவாங்க அதை நான் பார்த்து ரசிச்சு எனக்கு அதுலையும் ஆர்வம் இருந்தது ஆனால் கடையில் வாங்குறதில் அந்த அளவுக்கு இன்ட்ரஸ்ட் இல்லை நாமளாக செய்யும்போது அதில் தன்னம்பிக்கையும் சந்தோஷத்தையும் நம்பளால் உணரமுடியுது அப்புறம் வடிவங்கள் பல வடிவங்களை இந்த பேப்பரில் கட் பண்ணி அந்த பேப்பரில் மூலயமா நம்ப விசிறி பறவைகளினுடைய வடிவம் அப்புறோம் மலர்கள் வீட்டு அலங்காரப்பொருட்கள் இதில் வந்து நம்ம செய்யும்போது நமக்கு அதிகமான ஆர்வம் வருது அதுலேர்ந்து புதிய நியூ நியூ ஐடியாஸாக தோணும்போது என்ன பண்ணுறோல்ல இந்த ஸ்டோன் ஓர்க்கெல்லாம் நிறைய பண்ணிருக்காங்க இதனால நம்மளுடைய டைமும் வந்து எப்படி போகுதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு நம்முடைய ஆர்வம் இருக்கும் இதில் மற்றவங்களுக்கு போய் கடையில் வாங்கும்போது நமக்கு எதுவுமே தெரியாது பணத்தை கொடுத்துட்டு மொத்தமாக வாங்கிட்டு வந்துருவோம் ஆனால் நாம செய்யிறதை கலைப்பொருட்கள் வந்து மற்றவங்களுக்கு நம்ம கையால் பரிசாக கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா இது நாம செஞ்சோம்ன்ற உணர்வும் தன்னம்பிக்கையும் வந்து வருது அவங்க பாராட்டும்போது மனதில் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இது நம்ப வாங்கறத்துல அந்த சந்தோஷம் கிடைக்காது இந்த சந்தோஷத்தில் தான் நான் நிறைய கலைப்பொருட்களைலாம் என் கையால் செஞ்சுருக்கன் அதில் எனக்கு ரொம்ப பிடித்த கலைப்பொருள் என்னன்னு பார்த்தோமுன்னா மலர்கள் செய்யறதுதான் இந்த மலர்கள் வந்து வித விதமான கலர் பேப்பரில் செய்து ஒவ்வொன்னாக வந்து இலைகள் எல்லாம் கட் பண்ணி அதை செடிகள் மாதிரி செய்து அதை வந்து ஒரு அதாவது நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற தூக்கிப்போட்ட வேஸ்ட் பொருட்களை வச்சு அதை நம்ம செய்யறதுனால் வேஸ்ட் எந்த ஒரு வேஸ்ட்டான பொருளுமே பிளாஸ்டிக் அது இருக்கட்டும் கப்பாக இருக்கட்டும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோன்னா ஃப்ளவர் செடி வச்சு அதுல லைட் செட்டிங் பண்ணும்போது வந்து அதை பார்க்குறத்துக்கு வீட்டில் அலங்கார பொருளாக ரொம்ப அழகாக இருக்கும் இது நாம செஞ்சது ஒவ்வொரு நாளும் அதை பார்க்கும்போது நம்ப செஞ்சது ஆ இது ரொம்ப அழகாக இருக்கு நம்ப இதே மாதிரி நிறையா செய்யலாம்ன்ற ஆர்வம் வந்து அதிகரிக்குது எங்கள் பிள்ளைகளும் இதே தொடர்ந்து நிறையா செய்யுறாங்க இதனால எனக்கு வீட்டில் செய்கிற கலைப்பொருள்லாம் ரொம்ப பிடிக்கும்